இந்தியாவோட பொழுதுபோக்குத்துறை அப்படினு பார்த்தோம்னா ந கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக இந்தியாவோட பொழுதுபோக்குத்துறை செம்மையாக வளர்ச்சி அடைந்துருக்குங்க வளர்ச்சின்னா வளர்ச்சி பொழுதுபோக்குத்துறையில் அவ்வளோ ஒரு வளர்ச்சி அதிகமாக பொழுதுபோக்குத்துறையில் வளர்ச்சியடைஞ்சது பார்த்திங்கனா சினிமா தான் சினி ஃபீல்டு தான் சினிமா அதை விட்டோம்னா அடுத்து வந்து பார்த்தோம்னா எப்போயாது ஒரு தரவை இந்த சுற்றுலா சுற்றுலா இந்தமாதிரி வந்து பார்க்கு பீச்சி அதுக்கப்பறோம் வந்து பார்த்தோனா கோ கோவா சென்னை இந்த மாரி கடற்கரை ஓரங்களில் இருக்கிற சில முக்கியமான ப்ளேஸில் வந்து போட்டிங் போகறது அடுத்தது கேரளாவில் இந்த மாரி பொழுதுபோக்கு இடங்கள் இந்த மாரி இடத்துலதான் இந்தியா வந்து ரொம்ப வள வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதிகமாக இந்திய மக்கள் தங்களுடைய பொழுதுபோக்குக்காக யூஸ் ப நேரத்தை வீணாக்கிறது நேரத்த செலவு பண்ணுறது அப்படினு பார்த்தோம்னா சினி ஃபீல்டு தான் ஃபர்ஸ்ட்டு சினி ஃபீல்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது எழுபது வாக்கில பார்த்திங்கனா ஃபுல்லாக ப்ளாக் அண்ட் ஒயிட்டு படம் தான் வந்துட்டுருந்துது அப்புறம் ஒரு எழுபது எண்பதுக்கு அப்புறோம் மேலே ஈஸ்ட்மெண்ட் கலர் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதிரி கலர் ப்ளாக் அண்ட் ஒய்ட்டும் ஒரு மாதிரி கலரும் சேர்ந்தது ஒரு சில கலரு மட்டும் தெரியும் ரெட்டு க்ரீனு இந்த மாரி கலர் மட்டும் இப்போ இந்த டூ தௌசணுக்கு அப்புறம் பார்த்திங்கனா ஃபுல்லாகவே ஹை குவாலிட்டியில பக்காவான ரொம்ப குவாலிட்டியான ஸ்க்ரீனிங் உள்ள படமாக அதிகமாக வருது இப்போ சினி ஃபீல்ட்டில அவ்வளோ ஒரு அதீத வளர்ச்சி அதி நவீனமான கேமரா சாஃப்ட்வேர்ஸ் நிறைய யூஸ் பண்ணி நிறையா க்ராஃபிக்ஸெல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமாக தத்துருவமாக பல அரிய நிகழ்ச்சி காட்சிகள்லாம் நம்ம கண் முன்னாடியே கொண்ணாந்து நிறுத்துறாங்க சினி ஃபீல்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபது இருபத்தி மூணுக்கப்பறம்லாம் பார்த்திங்கனா சினி ஃபீல்ட்டில அதாவது அந்தத் தேட்டரில் போய் படம் பார்க்கற கான்செப்ட்டு போய் இப்போ வந்து வீட்டில இருந்துகிட்டே ஓடிபியில ஓடிடியில ஆன்லைன் டெலிகாஸ் ட்ரான்ஸ்மிஷனில் வந்து பார்த்திங்கனா நிறையா ஓடிடியில மூலம் வீட்லேருந்து பார்த்துக்கறாங்க ஹோம் டூ ஸ்க்ரீன் அப்படினு சொல்லிட்டு யூடியூப்ஸ் சோசியல் மீடியா யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இந்தமாதிரி இதுலல்லாம் நிறையா பொழுதுபோக்கு இப்போ இருக்கிற இளைஞர்கள் அதிகமாக பயன்படுத்துறாங்க இந்தமாதிரி பொழுதுபோக்கில வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்னும் ஏகப்பட்ட சமூக வலைதளங்களைதான் அதிகமான பொழுதுபோக்கு இன்றைய தினத்தில் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஒரு விதத்தில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட வளர்ச்சி அப்படினு கூட சொல்லலாம் அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாக அதீதமான ஆபத்தும் அந்த இடத்துல இருக்கு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு பொழுதுபோக்குக்காக நம்ம எதோ ஒரு மூவியை சர்ச் பண்ணுறோம் இல்லை ஒரு ஒரு யூடியூப்பில ஒரு சேனலில் எதாவது ஒன்று ஓப்பன் பண்ணி நம்ம எதோ ஒரு சில விசியங்களை தெரிஞ்சிக்கிறதுக்கோ ஒரு காமெடிக்காகவோ சில விசியங்களை பார்த்தோம்னா அதோட சேர்த்து அன்வான்டடாக சில விஷயங்கள் தேவையில்லாத சில விஷயங்கள் சில வெப்சைட்டுகள் ஓப்பன் ஆவுறதுக்கு சைட்டில வருது பின்கார்டு நோட்டிஃபிகேஷன் காமிக்கிறது இந்தமாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதுனாவே பார்த்திங்கனா நமக்கு வந்து தெரிஞ்ச கு உங்களுக்குப் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு மெச்சூர்டானவங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அதே நேரத்தில் ஒரு பதினேலு பதினெட்டு வயசுக்குள்ளார ஒரு டீனேஜ்க்கு ஏஜில் இருக்கவங்க ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது வயசுக்குள்ளார இருக்கவங்களுக்கு ரொம்ப இது ஆபத்துமாக முடிஞ்சு பூடும் இப்போ அந்தளவுக்கு ஆயிடுச்சு இது பற்றி சமூக அவார்னஸ்க்குலாம் வச்சு கூட நம்ம நிறையா படங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அதனால இப்போ இருக்க பொழுதுபோக்குக்குலாம் இப்படி மாறிடுச்சு இயற்கையாக போய் இயற்கையான எடத்தை பார்த்துட்டு இதுமாரி ஒரு பீச்சிலியோ ஒரு ஒரு ஆற்றுலியோ போய்க் குளிச்சிவிட்டு ஒரு குளத்துல குளிச்சிவிட்டு அங்கே அந்த வாட்ரு கேம்ஸ்லாம் விளாண்டுவிட்டு ஸோ ஒன்டர்லா இந்தமாரி இடத்தெல்லாம் சுற்றிப் பார்த்துட்டு இல்லை ஜூ இந்தமாதிரி இடத்தெல்லாம் சுற்றிப் பார்த்துட்டு இந்தமாதிரி வந்துருந்த நேரத்தில் நம்ம மலை ட்ரக்கிங் போகறது இந்தமாதிரி இருந்த இடத்தல்லாம் மாறி போய் இப்போ எல்லாமே ஆன்லைன்லையே கேம் கேட்டால் ஃப்ரீஃபயர் அப்படின்றாங்க இன்னோரு தடவை ஒரு கேம்ஸ் சொல்லுவாங்க இந்தமாதிரி ஆன்லைன் கேம்ஸ் அதுலையே ஃபுல்லாக முழுவிருக்காங்க நிறையா குடும்பமும் பார்த்தினா பொழுதுபோக்குக்காக விளையாட ஆரமிச்சவய்ங்க ரப் ரம்மி பொழுதுபோக்குக்காகச் சும்மா அப்படி ஜாலியாக அப்படி ஒரு ஆட்டம் போடலாம் அப்படி ரம்மி சொல்லிட்டு முன்னாடி காலத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளாண்டுட்டுருந்தாங்க அப்படியே ஜாலியாக ஒரு சீட்டுக்கட்டோ இல்லை ஒரு ஆட்டம் போட்டுகிட்டு சீட்டாட்டம் விளாண்டுட்டு இப்படி ஜாலியாக இருப்பாங்க அது போய் இப்போ யார் எங்கே இருக்காங்கனே தெரியாமல் எந்த நாட்டுக்காரனோட நம்ம விளாட்றோனு கூட தெரியாமல் ஆன்லைன் ரம்மி அப்படி சொல்லிட்டு இந்த ரெண்டு நிறையா குடும்பங்கள் அதில் வந்து பணத்தை இழந்துட்டு இப்போ நடுத்தெருவில இருக்காங்க நிறையா பேர் தமிழ்நாடு மட்டுல்ல இந்தியா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நிறையா பேர் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்குப் போய்விட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனா ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு பொழுதுபோக்காக இருக்கு ஒரு பக்கம் வளர்ச்சி இருந்தாலும் இந்தப் பக்கம் ரொம்ப பெரிய விதமான ஆபத்துகளாக இருக்கு இந்த ஆன்லைன் ரம்மி கேம்ல பார்த்திங்கனா இப்போ நான் ஒரு ஒரு காம் கேம் விளாடுறேன் அப்படினா நா ஒரு இன்சியலாக ஒரு ஆயிரூவா டெப்பாசிட் பண்ணுறனா அதில் வந்து ஒரு ஒரு தேர்ட்டி பெர்சன்டேஜு அவங்க எடுத்துக்குவாங்க யார் விளையாடுற அந்தச் சாஃப்ட்வேர் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க ஒரு அஞ்சு பேர் விளாடுறாங்கனா நாங்கள் அஞ்சு பேர் வச்சு ஐயாயிரம் வச்சு விளாடுறோம் அப்படினும்னா செய்கிறவனுக்கு நாலாயிரம் மூவாயிரத்து ஐந்நூறு தான் போகும் ஸோ ஆயிரத்து ஐந்நூறுரூவாக்கிட்ட ஒரு ரௌண்டுக்கு ஒரு கேம்முக்குட்ட அவங்க எடுத்துக்குவாங்க யார் அந்தச் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிக் கொடுத்தவங்க அந்த ஆன்லைன் ரம்மி ரெடி பண்ணிக் கொடுத்த சாஃப்ட்வேர் ரம்மி சர்குள் இந்தமாதிரியான சில சாஃப்ட்வேர்ஸ் ஸோ இதில் இப்போ ஒரு ஒரே டைம்மில ஒரு ஆள் டேபிள்லேருந்தே ஆயிரத்து ஐந்நூறுரூவா போவது அப்படினா அட்டை டைம்மில ஆயிரம் ஆயிரத்து ஐந்நூறு பேர் டீம்மில விளாடுவாங்க ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வருமானம் இதனால எவ்வளோ பேருக்கு எவ்வளோ லாஸு பார்த்திங்கனா அதெலாம் சொல்ல முடியாது இதை தான் தமிழ்நாடு அரசு மின்னம் மட்டும் இல்லாமல் பல ஸ்டேட்டில வந்து இந்த ஆன்லைன் ரம்மியை வந்து தடை பண்ணிருக்காங்க அது ஒரு விதத்தில் வரவேற்கத்தக்கது தான் நல்லது தான் அந்த மாதிரியான கேமு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மக்கள் இயற்கையோட இயற்கையாக தங்களுடைய பொழுதுபோக்கை கழிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சினிமாப் படங்களும் ஓரளவுக்கு ஒரு சமூக அக்கறையுள்ள படங்களாக இருந்துதுன்னா இன்னும் ரொம்ப நல்லாருக்கும் இதுமாதிரி விசியங்கள்லாம் எனக்கும் ஏன்னா வந்து ஒரு எம்ஜிஆர் படம் சிவாஜி படம்லாம் நல்ல சமூக அக்கறையுள்ளா இருக்கும் விஜயகாந்த் படம்லாம் நாட்டுக்கு வந்து ஒரு சுகந்திரம் உணர்ச்சியை தூண்றமாரிலாம் விஜயகாந்த் நிறையா படம் எடுப்பார் அந்தமாதிரி படங்களை நான் பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமாப் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நன்றி வணக்கம்